கால்நடைன்னு பார்த்திங்கனா எங்கள் வீட்டில் ரெண்டு ஆடு இருக்கு அப்றம் மூணு கோழி வளர்த்துட்ருக்கோம் அது வந்து ஆடு ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு புதுசாக ஒரு குட்டியும் அப்றம் கோழியும் கோழி குஞ்சுலாம் நிறைய இருக்கு அது கோழி வந்து டெய்லியும் முட்டை போடும் டுவென்டி ஒன் டேஸுக்கு ஒன் அது ஹாட்ச் ஆகும் அப்றம் அது அது வச்சிகிட்டு கோட்டு எடுத்துக்கிட்டோனா இப்போ செம்மறி ஆடை எடுத்துக்கிட்டோன்னா அதோட தோல் வச்சு நாங்கள் நிறைய பெல்ட்ஸ்லாம் செய்யலாம் லைக்கு லெதர் யூஸ் ஆகும் அப்றம் மாடோட லெதர் மாடோட ஸ்கின் வந்து லெதர் யூஸாகுது அதை வச்சு பெல்ட்டு பேக்ஸ் ஷூஸ் அதெல்லாமும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நிறைய ஃபெட்டிலைசர்ஸாகவும் யூஸ் ஆகுது இப்போ கோழி அப்றம் ஆடு மாடு அதோட வேஸ்டேஜ் எல்லாம் ஃபெட்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய யூஸ் ஆகுது அப்றம் நிறைய அக்ரிகல்ச்சர்ஸுக்கெல்லாம் அது ஓரமாக யூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் நிறைய தெரியாது நாங்கள்